கடலை மிட்டாய் கடலை உருண்டை ரவா லட்டு சோமாஸ் போலி அசோகா தேன் மிட்டாய் தேங்காய் மிட்டாய் ரசகுல்லா சீனி உருண்டை அதிரசம் மைசூர்பாக் குலோப் ஜாமூன் பால்கோவா ஜாங்கிரி அல்வா